திருச்சியில் வந்து நார்மலாகவே தண்ணி ப்ராப்ளம் அதிகமாகருக்கு த நல்ல தண்ணிக்கிதான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது நாங்கள் தலைவர்கிட்ட எழுதிக் கொடுத்துருக்கோம் அப்பயும் கொஞ்சம் தண்ணி ரெண்டு நாள் கழிச்சிதான் வருது அதனால ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரைக் பண்ணாதான் அவங்க வந்து நடவடிக்கைலாம் எடுக்கறாங்க அப்புறம் வந்து கரண்ட் அடிக்கடி நின்றும் மழை பெஞ்சாலே கரண்ட் நின்றும் க அந்த இருட்டில் வந்து நாங்கள் என்ன பண்றதுனே தெரியாது கரண்ட் இல்லாதது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இருட்டில் எதுவுமே பண்ண முடியாது